நடைப்பயணம் செய்ய உங்களுக்குப் பிடித்த நிலப்பரப்பு எதுனு கேட்டிருந்திங்க எடுத்துக்காட்டு மலைகள் காடுகள் கடற்கரைகள்னு கொடுத்துருந்திங்க எனக்கு ஃபஸ்டு கடற்கரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அங்கே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இன்னும் போனது இல்லை ஆனால் எனக்கு போகணுன்னு போகணுன்னு ரொம்ப ஆசை ஏன்னா எனக்கு அங்கே நடைப்பயணம் செய்யணும் அங்கே உக்காரணும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் அங்கே வந்து குளிர் குளிர்ந்த காற்று இருக்கும் அலைகள் இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இதையெல்லாம் ரசிக்கணும் அங்கே உக்காரணும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செகண்ட் சொன்னிங்கன்னால் எனக்கு காடுகள் ரொம்ப பிடிக்கும் காடுகள்னால் நான் ஸ்கூலில் படித்த ஸ்கூல் காலேஜு எல்லாம் காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும் சுற்றியெல்லாம் காடாக இருக்கும் நடுவில் காலேஜாக இருக்கும் இங்கெல்லாம் நாங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு அந்த காடு பற்றி பேசிகிட்டு காட்டுக்குள்ளே போய்விட்டு இதை மாதிரியெல்லாம் நாங்கள் நிறையா என்ஜாய் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை க காட்டுக்குள்ளே போகணும் இங்கே போனால் இதெல்லாம் பார்க்கலாம் என்ற மாதிரியெல்லாம் நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கோம் நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காட்டுக்குள்ளே எல்லாம் சுற்றிருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்